எங்கள் அப்பா தோட்டம் நடத்துனார் அதேமாதிரி நாங்களும் எங்கள் தோட்டத்தை நடத்துனோம் நல்லா த தோட்டம் நான் கூடியமானவரையிலும் பண்ணுனேன் சாப்பிட்ற நேரங்கூடம் சாப்பாடு கிடைக்காது ச வேலை செஞ்சேன் இப்போ வந்து அந்த செடி காய் அறுத்துதான் கொழம்பு வச்சு சாப்பிட்றோம் வேற காய் எல்லாம் அங்கே கொண்டுப்போய் நாம் கடையில் கொண்டுப்போய் கொடுத்து காசும் பண்ண முடியல அந்த அளவுக்கெலாம் இல்லை ஏதோ வீட்டுக்கு ஏதோ ஒரு காயோ நாலு காய் அறுக்கிறோமா கொழம்பு வைக்கிறோமோ அதுதான் தென்னஞ்செடி கூட காடு சும்மா கிடக்குது வைக்கிலாம்னா அதுக்கு வச்சால் காசு வேணும் காசு வேணும் அதெலாம் பண்ண முடியாது அப்படின்னு நிலவரம்லாம் இருக்குது இப்போது சும்மா கிடக்குது எங்கள் அப்பாலாம் நல்லா விவசாயம் பண்ணார் நானும் கூட வந்து இவ்வளோ நாளாக இப்போ அஞ்சாறு வருசமாக என்னாலேலாம் பண்ண முடியல விட்டுட்டேன் எங்கள் பையன்களும் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாம் போய் பண்ண முடியலேங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறது வேலைக்கு தான் போறாங்களேன்ட்டு